வர வர பார்த்திங்கன்னா அந்த திருமணம்ங்கிறதெல்லாமே ஒரு வியாபாரம் மாதிரி போய்கிட்டு இருக்குது என்னென்னால் இப்போ ஒரு திருமணம்ங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு மனங்கள் வந்து பிடிச்சி ஒன்று சேர்றதுக்கு ஒன்று சேர்றதுதான ஒரு இதுதான் ஒரு விழா தான் வந்து திருமணம்ங்கிறது ஆனால் இப்போ அந்த திருமணத்துக்கு ஒரு வெலை வைக்கிறாங்க நீ என் பெண்ணை கட்டிக்கணும்னால் எனக்கு நீ எனக்கு ஐம்பது சவரன் நகை கொடுக்கணும் நூறு சவரன் நகை கொடுக்கணும்னு அதே தான் இந்த பக்கமும் இப்படி இந்த நகைய வாங்கி என்ன பண்ணப்போறிங்க எப்படியும் அந்த பெண்ணு தான் போட்டுட்டிருக்க போகிறா அந்த பொண்ணு என்ன நகை போடுறாங்கிறது வந்து முக்கியமா உங்களுக்கு இந்த மாதிரி நகை போட்டால் மட்டும் தான் எங்கள் வீட்டுக்கு நீ மருமகளாக வரணும் மருமகனாக வரணும்னு சொல்லி சொல்லணுமா ஆ அதில் வந்து அப்படி உனக்கு என்ன கிடைக்க போகுது அந்த நகை போட்டால் அந்த நகை சரி இப்போ வாங்குறிங்க ஓகே வாங்கினா இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தில் ஏழு நாளும் அந்த நகையை போட்டுகிட்டே தான் சுற்ற போகிறிங்களா இல்லை இப்போ என்ன இன்றைக்கி வாங்கிட்டு வன்ட்டிங்கன்னால் அப்படியே கொண்டு போய் ஏதாவது ஒரு மூலையில் போட்டு வச்சுக்க போறிங்க பீரோக்குள்ளாரே அதை திரும்ப எப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதனா ஒரு பண்டிகை வரும் இல்லைனா ஏதாவது ஒரு விழா வரும் இல்லைனா சொந்தக்காரங்களோடது ஏதாவது ஒன்று வரும் அப்போ மட்டும் ஒன்றா வந்து போகிறப்ப சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பையும் ஐம்பது சவரன்னால் ஐம்பது சவரனும் போட்டுகிட்டு போக மாட்டீங்க அதில் ஒரு ரெண்டு சவரன் இல்லை மூணு சவரன் போட்டுகிட்டு போவிங்க அந்த ரெண்டு மூணு சவரன் போட்டு போகிறதுக்கு எதுக்கு ஐம்பது சவரன் ஐம்பது சவரன் வாங்கி நகை அடகு கடையில் பாதி பேர் வச்சுருவாங்க அதாவது இந்த நடுத்தர மக்கள் வந்து பாதி பேர் வந்து இதில் வச்சுருவாங்க சரி ஓகே அது ஏதோ ஒன்று அவர்களுக்கு திடீர்னு பண வசதிக்காவது வந்து வருது ஓகே ஆனால் அதை ஏன் வரதட்சணைங்கிறீங்க ஏன் உங்கள் பையன் வேலைக்கு போகணும் அப்படி வாங்கலாம் ஆனால் இந்த மாதிரி யாரும் யோசிக்க மாட்டாங்க பெற்றோர்னால் சரி ஓகே என் பையனுக்கு வர்றவன் இப்படி இருக்கணும் வர்ற பெண்ணு இப்படி இருக்கணும் அவள் இப்படி இப்படிலாம் பார்க்கணும் இல்லை என் பெண்ணுக்கு வர மாப்ளை வந்து இப்படி இருக்கணும் அவன் இப்படி இப்படி இருக்கணும் இந்த வேலையில் இருக்கணும் இந்த இது இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கைக்கு அவங்க தான் சேர்ந்து வாழ போகிறாங்க நம்ம போய் கூட வாழ போவதில்ல இப்படி கூட வாழ போவது இல்லைனா நம்ம வந்து சரி இவர் வந்து நல்லவரா இல்லை கெட்டவரா இந்த பெண்ணு நல்லவளா கெட்டவளா இவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் செட் ஆகுமா இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் பேரண்ட்ஸாக இருக்கிறப்ப இது வந்து தப்பு கிடையாது ஏன்னால் இது வந்து நம்ம சில விஷயங்கள் தேவை இப்போ வந்து ஒருத்தங்க நான் அ அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்தா ஒரு சிலரோட செட் ஆவாங்க இப்போ வந்து இந்த பெண்ணு வந்து ரொம்ப சாஃப்ட்டான டைப்பு ஆனால் நாம் வந்து இப்போ வேலைக்கு போகிறது நம்ம தங்கியிருக்குற இடங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு சாஃப்ட்டான டைப்பான பெண்ணுங்க வந்து ஒத்து வர்லைனா அந்த மாதிரியான ஒரு பெண்ணு வந்து நம்ம கூட வரலாம் அவர்களுக்கு பிடிச்சிருந்தா வரலாம் ஆனால் அதுக்கு நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஏன்னால் வந்து சில இடங்களில் ஏறி பேசணும் அவங்க வந்து பார்த்தா டக்குன்னு ஏற மாட்டாங்க ஏன்னால் அவர்களோட அந்த ஒரு அமைதியான அந்த ஒரு குணத்தினால் வந்து அவங்க இறங்கிருப்பாங்க இதே இந்த இடத்துக்கு வந்து சரி ஓகே இந்த பொண்ணு ஓரளவுக்கு நல்லா ஏறி பேசுவா அதே நேரத்தில் அடக்கமாகவும் இருப்பானால் அந்த பெண்ணு கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு செட் ஆவாள் ஏன்னா அந்த பெண்ணு வந்து கரெக்டாக ஏற ஏற வேண்டிய இடத்துல ஏறி பேசுவாள் ஆனால் வீட்டுக்கு வந்தால் அவள் இதாக இருப்பாள் வீட்டில் வந்து அமைதியாக இருப்பாள் அந்த மாதிரி இருக்கிறப்ப இது நமக்கு நல்லது ஓகே இந்த மாதிரி பெண்ண வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்க்கலாம் இல்லையா இப்போ வந்து இந்த பொண்ணு இருக்கிறா சரி ஓகே இவளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க இந்த மாதிரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுவே தப்பு தான் ஆனால் பார்க்கணும்னு நினச்சா அப்படி பார்த்துக்கலாம் அதை விட்டு நீ இத்தனை சவரன் இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அதுக்கு வந்து ஒரு கார் வாங்கி கொடுக்கணும் ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும் பட் ஏன்னால் பசங்க யாருமே வேலை செய்யறது இல்லையா ஏன் அவங்களாலே வாங்கிக்க முடியாதா அந்த அளவுக்கு கூட அவங்க மேல் நம்பிக்கை இல்லையா இதை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் காமனாக கேட்குறப்ப என்ன சொல்றதுனால் மேக்ஸிமம் செட்டில் ஆகிறது அப்படின்பாங்க செட்டில் ஆகறதுனா உண்மையில் என்ன ஒரு மூணு லட்சருவா இல்லை ஒரு பத்து லட்சருவா வந்து வங்கியில் வச்சுக்கிட்டு சரி ஓகே அடுத்து என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் வீட்டில் உட்காண்டிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காண்ட்டிருக்கறதா அது உண்மையில் செட்டில் கிடையாது அப்படி இருந்தால் அதுக்கு பேரு சோம்பேறித்தனம் தேவைப்பட்ற அளவுக்கு ஓடிட்டு இந்த முயலுக்கும் ஆமைக்கும் ரேஸ் வச்சோம்னால் முயல் வந்து வேகமாக ஓடிவிட்டு சரி ஓகே ஆமை வர்றதுக்கு லேட் ஆகுது நம்ம வந்து கொஞ்ச நேரம் தூங்குவோம்னு சொல்லிட்டு தூங்குதுல்லே இந்த மாதிரி இந்த பாதி இதில் இருக்கிற இந்த நொண்டி சாக்கு பேர் தான் வந்து செட்டிலுங்கிறாங்க ஆனால் அப்படி பண்ணி என்ன ப்ரோயஜனம் இப்போ அந்த பத்து லட்சரூவா தீர்ந்துருச்சினா அதுக்கு அடுத்தநாள் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ திரும்ப வேலைக்கு போய் தான் ஆகணும் ஒரு இடத்துக்கு ஓடி தான் ஆகணும் ஆனால் இந்த மாதிரி இது கொடுக்குறதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்சத கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள்கிட்ட அந்த இதை ஒன்றை பிடுங்காம அவங்க அன்பை நம்ம வாங்கினோம்னா அது உண்மையில் நமக்கு நல்லாயிருக்கும் அந்த அன்பை அவங்க கொடுக்குறப்ப அடுத்த தடவை வர்றப்பையுமே வந்து அவங்க இன்னும் அன்பா ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க அது வந்து இன்னும் உறவுகளை வளர்க்கும் நட்புகளை வளர்க்கும் சந்தோஷங்கள் அதால் அதிகமாகும் உண்மையான செட்டிலுங்கிறது யார் ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறாங்களோ அது தான்